நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும் போது அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது டான்ஸ் நடனம் என்ற போட்டியில் பங்கேற்று இருக்கிறேன் அது வந்துட்டு பெருசாக போட்டி மாதிரி கிடையாது ஆனால் அனுவ்வல் டேன்னு ஒன்று எப்பவுமே ஸ்கூலில் வந்துவிட்டு நடக்கும் வருஷா வருஷம் எங்கள் ஸ்கூலில் சுந்தர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அனுவ்வல் டே நடக்கும் அதுக்கு வந்துட்டு எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டுடண்ஸ்லிருந்தும் எல்லா பசங்கள் வந்துட்டு டான்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அப்போ முதல் முதல்ல நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது தான் டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி ப்ராக்டிஸ்க்கெலாம் கூப்பிடும் போது போனேன் அப்போ வந்துட்டு எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டுடெண்ட்ஸ்க்குமே டான்ஸ் இருக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிந்தி சாங் ஹிந்தி மொழியில் வந்துட்டு ஒரு படத்தில் உள்ள ஒரு சாங்குக்கு வந்துட்டு டான்ஸ்க்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டான்ஸுனாலே என்ன அப்படிங்குறத வந்துட்டு நானாக வந்துட்டு பிராக்டிகலாக அதாவது முயற்சி செஞ்சு பண்ணுறதுக்கு இறங்குனேன் அப்போ வந்துட்டு பசங்கள் பொண்ணுங்க எல்லாேரும் சேர்ந்து கலந்து ஆடுற மாதிரி தான் அந்த டான்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் போக போகும் போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு எல்லாேர் கூடேயுமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு குவாடினேஷனோடு குவாடினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் டான்ஸ்லங்கிறத வந்துட்டு அந்த குரூப் டான்ஸ் அப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணும் போது கற்றுக்குட்டேன் சீரியஸ்ஸாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு லெவல்லாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு பேசிக்லிருந்து அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க வந்து ஸ்டெப்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஃப்லோவாக வந்துட்டு எல்லாேரையும் ப்ராக்டிஸ் பண்ண வைச்சாங்க பொறுமையாக எல்லாேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிணோம் அப்படியே போக போக போக போக ஒரு நல்ல குவாடினேஷன் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ரிகர்சல் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பைனல்ஸில் டான்ஸ் ஆடுறதுக்கு போனோம் பைனல்ஸில் தான் எங்களுக்கு வந்துட்டு உடை எல்லாமே கொடுத்தாங்க அது டான்ஸ்குனு இருந்த உடைகள் எல்லாமே அந்த ஹிந்தி டான்ஸுன்னுங்கிறப்போ அவர்களோடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டான்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உடை கொடுத்தாங்க அந்த உடையெல்லாம் நாங்கள் அணிஞ்சுகிட்டு பசங்கள் பொண்ணுங்கனு எல்லாேருமே சேர்ந்து முதல் முதல்ல ஸ்டேஜி ஏறினோம் அது தான் என் வாழ்க்கைலே நான் வந்துட்டு டான்ஸுன்னுங்கிறத வந்துட்டு குரூப்பாக பசங்கள் எல்லாேரோடையும் சேர்ந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அது உண்மையிலே ரொம்ப செமையாக இருந்தது சந்தோஷமாக எல்லாேர் கூடேயுமே சேர்ந்து ஸ்டேஜில் போய் நின்றுட்டு எங்களுடைய பேரன்ட்ஸ் எங்களுடைய அம்மா அப்பா அனைவருமே எங்கள் முன்னாடி வந்து இருந்து எங்களை பார்த்தாங்க பார்க்கம் போது அவங்க முன்னாடி இருந்து நாங்கள் இந்த இந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உண்மையிலே சூப்பராக இருந்தது சொல்லப்போனால் அப்புறம் ஓகே இது தான் டான்ஸ் அப்படிங்குறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நடனம் நடனம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பண்ணிணதே